நான் இப்போது வந்து என் வேலையை பற்றிதாங்க சொல்லப் போகிறேன் என் வேலை வந்து நான் ஒரு டேரெக்ட்ராக இருக்கேன் அந்த டேரெக்ட்ரு வந்து எப்படிப்பட்ட வேலைன்னா அது ஒரு கதையை யோசிக்கணும்னால் ஒருத்தவர்களோட வலியை யோசிக்கணும் மற்றபடி ஒருத்தவர்களோட சிரிப்பு மற்ற இடோங்க இந்தமாரி ஏகப்பட்ட விஷயத்த நாங்கள் பற்றி அந்த படமாகவே யோசிச்சு அப்படிலாம் எழுதும்போது ஒருத்த ஒருத்தவர்களையும் புதுப் புது மனுஷங்களை சந்திப்போம் எவ்வளோ பெரிய பெரிய மனுஷங்களாக இருந்தாலும் சந்திக்கணும் சின்ன மனுஷங்களாக இருந்தாலும் சந்திக்கணும் வேறு வேறு இடத்துக்கு போவோம் அது ஒரு அனுபவமாக இருக்கும் சில டைம்லெலாம் கோவம் வரும் அதுலாம் இல்லாமல் இன்னொரு சந்தோஷமாகவும் இருக்கும் அப்புறமேட்டு என்னன்னால் நாங்கள் புதுசா மனுஷங்கலை சந்திக்கும் போது அது ஒரு புது விதமான சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அது ரொம்ப அதிகமான சந்தோஷம்ங்க என் வேலையில் அப்புறமேட்டு அது ஒருத்தவங்க வலியை புரிய வைக்கிறதுக்காகவே இருக்கும் நான் படம் எடுக்கணும்னால் அந்த ஒரு டேரெக்ஷன்கிற வேலை வந்து ஒரு மலையை சுமக்கிற மாரி அந்த மலையை வந்து என்னன்னால் லைட்டாக ஒரு இது இன்ச்சு நம்ம விட்டால் கூட அது ம நிறையா பேர் நம்மளை நம்பி இருக்கிற கிட்டத்தட்ட கோடிக் கணக்கான பேரோடய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படி அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் அந்த படமே எடுக்கப் போவோம் அது அப்படி எடுக்க போகும்போது தான் வந்து ஒருத்த ஒருத்தவர்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகிடக்கூடாது நாங்கள் அந்த படமும் வரணும் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசருக்கும் கொஞ்சம் கோவமும் கொஞ்சம் கஷ்டமும் வராமல் நாங்கள் சந்தோஷமாக அந்த ப்ரொடியூசரோடய பா இதையும் பார்த்துக்கணும் இப்போ கூட எங்களை நம்பி நடிக்க வர மற்ற ஆர்ட்டிஸ்ட்டோடய பாதுகாப்பையும் பார்க்கணும் அவர்களோட பாதுகாப்பு அவர்களோட சந்தோஷமும் முக்கியம் அவர்களுக்கு மன உடஞ்சி எந்த ஒரு வேலையும் செய்கிற அளவுக்கு நாங்கள் ஈடுபடுத்த மாட்டோம் அது அந்த படத்துக்காக நாங்கள் இந்த இசை ஒரு நடனம் மற்ற காட்சிகளெலாம் அது காட்டும்போது நாங்கள் உள்ளுக்குள்ளாலே எங்கள் மா நாங்கள் அனுபவித்தது நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது இந்த விஷயத்தைலாம் நாங்கள் சேர்ப்போம் படத்தில் அப்படி அதை சேர்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் நம்ப பார்த்தத நம்ப ம நம்ப ரசித்ததை மக்களும் பார்ப்பாங்க மக்களும் ரசிப்பாங்க இன்னும் என்னென்னமோ விஷயம் இருக்குது அதில்லாம படத்தில் வந்து முடியும் போது என் பேர் மற்ற வழி என்னன்னா என் பேர் அந்த படம் அந்த இயக்குனர் அப்படினு போடும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முன்னாடி என்னென்னால் என் மற்ற நண்பர்களோடு நம்ப சேர்ந்து பண்ணுறதும் அது ஒரு தனி சுகம் தான் அப்படி இருக்கும் போது அவ்வளோதாங்க நன்றி